ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் யார் நீங்கள் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஆ அப்படியா ஓகே சார் சொல்லுங்கள் சார் நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு சார் ஏ டு இஸட் இருக்குது ரோஜாலேருந்து பெரிய கன்று எல்லாமே இருக்குது சார் ஆ உங்களுக்கு என்ன செ என்ன என்ன செடி சார் வேணும் ஆ எடுத்துக்கலாம் சார் நம்ம கடையில் இருக்குது சார் எல்லாமே ஆ எ எதுக்கு சார் எதுக்கு எதுக்கு சார் எதுவும் வீட்டு தேவைக்கு கொடுக்குற மாதிரியா எப்படி அப்படிங்களா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகேங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ அப்டியா சார் ஓகே சார் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்லாம் சார் கம்மியாகவே போட்டு கொடுத்துர்லாம் எத்தனை எத்தனை வாங்குவிங்க சார் எத்தனை செடி வேணும் சார் உங்களுக்கு பத்துனா ஓ ஆ போட்டுக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சின இல்லை கொடுக்குலாம் சார் டெலிவெரி வந்து சார்ஜிங் ச சார்ஜிங் உண்டு டெலிவெரி சார்ஜ் வந்து நம்ம போட்டுக்கணும் எப்போவுமே இல்லை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துக்கலாம் எதுவும் ஆ ஓகே ஒரு நிமிஷம் இருங்க தோ ஒரு நிமிஷம் இருங்க அட்ரெஸ் மட்டும் எழுதிக்கிறேன் ஆ சொல்லுங்கள் சார் ஓகே ஓகே மஹால் பேயர் என்ன சார் மஹா மஹால் பேயரு என்ன ஓகேங்க சார் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் இதா இதுதான் உங்கள் ஃபோன் நம்பரா இதானே உங்கள் ஃபோ ஆ ஓகேங்க சார் உங்கள் பேயரு ஓகேங்க சார் என்றைக்கு சார் வந்து கொடுத்துர்லாம் ஓகே சார் நாங்க வந்து கரெட்டாக வந்து கொடுத்துட்றோம் உங்களுக்கு எது விருப்பம் வந்து பார்க்கணும் அப்படினாலும் வந்து பாருங்கள் சார் நேரில் வந்து பாருங்கள் ஒரு நாள் இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி வந்து பாருங்க இல்லலை உங்களுக்கு நேரில் நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் போட்டுறீங்களா சார் ஆ இந்த நம்பர் தான் சார் ஜிபே நம்பரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெடு மட்டும் போட்டுருங்க சார் அட்வான்ஸ் பேமெண்ட்டு ஆ ஓகேங்க சார் தேங்க்ஸ் சார்